நான் என் வேலையை முடிச்சு ட்டு வீட்டுக்கு போனேன்னா என்னோடய பையன் கூட தான் ரொம்ப நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்டூ பர் டே த்ரீ ஹவர்ஸ்லேருந்து ஃபோர் ஹவர்ஸ் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவன் கூட விளையாட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல என் பொண்ணுக்கு டெய்லியும் அவங்களோட ஹோம் ஒர்க்ஸை நான் சொல்லித்தருவேன் ஸோ அதில் நிறையா நான் கற்றுப்பேன் ஏனால் நான் படிக்கிற காலத்தில் ஹிந்தியெல்லாம் கிடையாது இப்போ ஹிந்தி இங்கிலீஸில் நிறையா ஹோம்ஒர்க்ஸ் தராங்க ஸோ அது ரிலேட்டடாக நான் நிறையா லேர்ன் பண்ணுறேன் ஸோ என்னோடய பையன் கூடயும் பொண்ணு கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங்ஸ் எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்